சார் என்ன சார் நான் போகணுன்னு நினைச்ச ஃபிளைட் போயிடுத்து என்ன சார் இவ்வளோ லேட்டாக வந்துடுவீங்க பஸ்ஸில் வந்தால் லேட்டாகிடுன்னு தானே கேப் புக் பண்ணேன் இப்படி என் ஃபிளைட்டை மிஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்களே இந்த ஃபிளைட் இல்லைன்னா நாளைக்கு தான் சார் என் ஃபிளைட்டு இன்னிக்கே நான் கண்டிப்பாக இந்த ஃபிளைட்டில் போய் ஆகணும் நாளைக்கு என்னால் போகவே முடியாது இன்னிக்கு போனால் தான் நான் நினைச்ச வேலையை என்னால் பண்ண முடியும் அதனால் தான் நான் உங்கள் கேப் புக் பண்ணேன் பஸ்ஸில் வராமல் அதனால் தான் கேப் புக் பண்ணேன் நீங்கள் இப்படி இவ்வளோ ஸ்லோவாக வந்து இப்போது நான் என் ஃபிளைட்டையே மிஸ் பண்ணிவிட்டேன் இந்த ஃபிளைட்டில் நான் கண்டிப்பாக போய் ஆகணும் சார் என்ன சார் இனிமே இந்த ஃபிளைட்டை என்னால் திரும்ப போக முடியுமா இந்த டைம்முக்கு என்னால் திரும்ப போக முடியுமா நான் அப்பவே சொன்னேன் ஃபாஸ்ட்டாக போங்க ஃபாஸ்ட்டாக போங்கன்னு நீங்கள் தான் உங்கள் இஷ்டத்துக்கு போனீங்க எப்படி சார் என்ன சார் மனசாட்சி இருக்கா சார் இந்த ஃபிளைட் எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த ஃபிளைட்டில் நான் போய் ஆகணுன்னு உங்கக்கிட்ட சொன்னேன் அதையும் மீறி நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க இதில் வந்து சொன்ன பணத்துக்கும் எக்ஸ்ட்ரா வேறே கேட்குறீங்க என்ன சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் உங்கக்கிட்ட கரெக்டாக சொன்னேன் இந்த டைமுக்கு நான் நான் அங்கே இருக்கணுன்னு நான் உங்கக்கிட்ட சொல்லிவிட்டு தான் கேப்பில் ஏறினேன் நீங்களும் அதுக்கு ஓகே சொன்னீங்க இப்போது அந்த டைம்மை விட அரை மணிநேரம் லேட்டாக இங்கே வந்திருக்கீங்க என்ன சார் நான் இப்போ என்ன பண்ண முடியும் என்னால் அந்த ஃபிளைட்டில் திரும்ப போக முடியுமா இதை விட இதை விட்டால் எனக்கு நாளைக்கு தான் நாளைக்கு ஈவினிங்குக்கு தான் ஃபிளைட்டு அந்த ஃபிளைட்டில் போனால் நான் நான் நினைச்ச வேலையை என்னால் பண்ண முடியாது வந்ததே லேட்டு இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேறே நான் பண்ணனுமா உங்களுக்கு பேமெண்ட்டே என்னால் பண்ண முடியாது சார் நீங்கள் எங்கே வேணால் கம்ப்ளைன்ட் பண்ணிக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்கறேன்